துணியை வந்து நிறையப் பேர் வந்து கையால் துவைப்பாங்க சில பேர் வந்து வாஷிங் மிஷின் இருந்தால் வாஷிங் மிஷினில் போடுவாங்க வாஷிங் மிஷின் இல்லாதவங்க வந்து கையால் தான் இது பண்ணுவாங்க அதே ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி துவைப்பாங்க சில பேர் வந்து குளத்துல ஆத்தில் அப்புறம் வாய்க்கால் அந்த சைடில் போய் அங்கே போய் துவைப்பாங்க சில பேர் வீட்லேயே துவைப்பாங்க வீட்டில் கல் எதாவது இருந்துச்சுன்னால் அதில் போட்டு வீட்லேயே துவைப்பாங்க இப்போது வீட்லேன்னா கம்மியான துணி தான் துவைக்க முடியும் இடம் பற்றாது தண்ணி சில பேருக்கு தண்ணியும் சரி இருக்காது அதுவே வாய்க்கால் குளத்துல ஆத்தில் அப்படி போய் இது பண்ணாங்கன்னால் அங்கே தண்ணி நல்லா இருக்கும் நிறையா ஓடும் நிறையா துணி கொஞ்சம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னால் வாரம் வாரத்தில் ஒரு நாள் மொத்தமாக போய் துணி துவைப்பாங்க ஏன்னால் தண்ணி வீட்லேன்னா ரொம்ப வேஸ்ட் ஆகும் ஏன்னால் தண்ணி இல்லாத காரணத்துனால் அங்கே போய் மொத்தமாக துவச்சிட்டு வந்துடுவாங்க நிறைய பேர் இப்படிதான் பண்ணுவாங்க துணி துவைக்கிறதுக்கு வீட்லேலாம் அன்னன்றைக்கி போடுற துணி கொஞ்சம் துணியை மட்டும் துவைப்பாங்க அதுவே இப்படி ஆற்று குளத்துல போய் பண்றதாக இருந்தால் மொத்தமாக துவைப்பாங்க அப்புறம் வானிலை ஒவ்வொரு வானிலையும் எப்படி பண்ணுவாங்கன்னால் நல்ல வெயில் மே மாதம் அப்புறம் ஏப்ரல் மாதம் நல்லா வெயில் அடிக்கும் அந்த மாதம் தான் நல்லா வெயிலில் போடுவாங்க கொஞ்சம் நேரம் போட்டாவே உடனே காஞ்சிடும் ரொம்ப போட்டால் துணிலாம் வெளிரும் சொல்லிட்டு காஞ்சோடன எடுத்துடுவாங்க அதுவே மழைக்காலம் குளிர்காலமாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி வடிகிற வரைக்கும் போட்டுட்டு அப்புறம் வீட்டில் போய் வீட்டில் ஃபேன் காத்தில் போட்டுருவாங்க ஃபேன் காத்தில் தான் காயும் வெளியேன்னா பனி அடிக்கும் அதில் கூட கொஞ்சம் தான் ஈரமாகும்னு சொல்லிவிட்டு வீட்டில் போட்டுருவாங்க மழைக் காலத்தில் இப்படி பண்ணுவாங்க வெயில் காலத்தில் தான் வெயிலில் லைட்டாக மொட்டை மாடியில் லைட்டாக எதாவது போட்டாலே காஞ்சிடும் நல்லா காஞ்சிடும் அப்புறம் தண்ணியை மோஸ்ட்லி நிறைய பேர் வீணாக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க துணி துவைக்க தண்ணி வசதி இப்போ தண் சில காலமாகதான் தண்ணியே இருக்குது இருக்காது தண்ணி இல்லாத பகுதிலலாம் அவங்க வந்து இப்படி துணி துவைக்க அப்படி இல்லைனா வீட்டில் உள்ளே தண்ணியை இது பண்ண மாட்டாங்க பயன்படுத்த மாட்டாங்க அதனால் வாய்க்கால் அங்கே போய் தான் இது பண்ணுவாங்க ஏன்னால் தண்ணியை வீணாக்கிட்டாங்கன்னால் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது அதனால கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தண்ணியை வச்சு ஃபஸ்ட்டு துணிலாம் நம்ம எல்லா துணியும் துவச்சிட்டு கொஞ்சம் அழுக்கு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை வச்சு இது பண்ணணும் ஒவ்வொரு துணிக்கும் தனித்தனியாக தண்ணி போட்டு தண்ணியை வீணாக்கக்கூடாதுன்னு நிறையா பகுதியில் தண்ணியே இல்லாமல் இருக்காங்க நம்ம துணி துவைக்க இப்படி சும்மா தண்ணியை வீணாக்கக்கூடாது நிறையாப் பேர் குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாமல் இருக்காங்க நம்ம இதுக்காண்டி தண்ணிலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இதுக்காக இதனால் தான் துணி துவைக்கும்போது நம்ம தண்ணியலாம் பார்த்து கொஞ்சம் பயன்படுத்தணும் இப்போது மழைக்காலம்னா தண்ணி அவ்வளவாக இருக்காது ரொம்ப வறண்டு போயிருக்கும் வாய்க்கால் அங்கேயே தண்ணி இருக்காது இதே இப்போ குளிர்காலம்னால் கூட கொஞ்சம் தண்ணி நல்லா வரும் அப்போக்கூட நம்ம நல்லா துவைச்சிக்கலாம் ஆனால் வெயில் காலத்தில் தண்ணியே இருக்காது அதனால் பார்த்து தான் நம்ம பயன்படுத்தணும் சும்மா தேவையில்லாம அதிக தண்ணியை நம்ம பயன்படுத்தக்கூடாது தண்ணி இருக்கிறப்ப துவைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆ ஆறு குளம் அப்படி எங்கேயாச்சும் போய் தான் நம்ம பயன்படுத்தணும் சும்மா தண்ணியை வீணாக்கக்கூடாது தண்ணியை வீணாக்குனோன்னால் கடைசியில் நம்மளுக்கு தான் பிரச்சனை